ஆ சொல்லுங்கய்யா ஐய்யய்யயோ இது வந்து சிட்டி சூப்பர் மார்க்கெட்டா நான் வந்து ம் எனக்கு வந்து மிளகு சீரகம் ஐம்பது கிராம் பேஸ்ட்டு நூறு கிராம் எண்ணெய் இரநூறு மில்லி சோப்பு அப்புறம் வந்து துவரம் பருப்பு அரை கிலோ பாசிப்பருப்பு கால் கிலோ இதெலாம் ஹோம் டெலிவரியில கிடைக்குமா

ஆ அப்புறம் வேறு வந்து உளுந்து உளுந்து வந்து கால் கிலோ போட்டுக்கோங்கள் அப்புறம் வந்து அந்த சேமியா இரநூறு கிராமு நூடல்ஸ் கால் கிலோ அப்புறோம் வெல்லம் கால் கிலோ சக்கரை சக்கரை வந்து ஒரு கிலோ போட்டுக்கோங்கள் அப்புறம் வந்து சன் ஃபிளவர் கோல்டு எண்ணெய் இருக்குதுல்ல அது வந்து அஞ்சு லிட்ரு கேன் அஞ்சு லிட்ரு கேன் கொடுத்துடுங்க டூத் பேஸ்ட் வந்து ஹிமாலயா டூத் பேஸ்ட் இரநூறு கிராம் அப்புறம் நேச்சர் பவர் சோப்பு அப்புறம் ஜாமான் விளக்குற சோப்பு வந்து விம் பார் இரநூறு கிராம் கொடுத்துருங்க ஹார்பிக் ஹார்பிக் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஆ இவ்வளோ மட்டும் போதும் எனக்கு தேவைன்னா நான் மீதியை வந்து ஆடர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஹோம் டெலிவரியில நான் அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கள் செவன்ட்டி டூ நார்த் ஸ்ட்ரீட் பேர்பெரியான் குப்பம் பண்ரூட்டி தாலுக் கடலூர் டிஸ்ட்ரிக்

ஆ சரிங்க தேங்க்யூ இது எ எப்போ கிடைக்கும் ஆ சரி ஓகே நான் என்னுடைய நம்பரை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அந்த டெலிவரி பாய்கிட்ட என் நம்பரை கொடுங்க அவங்கள ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் வந்து வெளியில வாங்கிக்கிறேன் சரி ஓகேவா இல்லை இப்போதைக்கு இது போதும் நான் அப்புறமா தேவைனா ஆடர் பண்ணிக்கிறேன் இன் ஏ ஆ இன்னொரு தடவை இந்த நம்பருக்கே காண்டெக்ட் பண்ணலாம்ல ஆ சரி ஓகே தேங்க்யூ